எனக்கு பிடிச்ச பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பருவம்தான் ஏன்னா அப் இப்போ இருக்கிற மாதிரி இப்பெலாம் ஃபிரண்ட்ஸ் எந்த இதுவும் இல்லை ஃபோனில் பேசுகிறோம் அவ்வளோதான் அப்போன்னா நாங்கள் கும்பலாக இருப்போம் கூட எல்லா ஃபிரண்ட்ஸும் இருப்பாங்க எங்ககூட அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் ஸ்கூல் லைஃப் அதை மறக்க முடியாது அது ஏன்னால் அதனால் எந்த டென்ஷனும் இருக்காது போவோம் ஸ்கூலுக்குப் போவோம் விளையாடுவோம் அது படிப்பு இருக்கும்போது படிப்போம் ம மற்ற டைமெலாம் அரட்டை அடிச்சிக்கின்னு விளையாடிட்டுருப்போம் அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப ஃபிரண்ட்ஸோடு பஸ் ஸ்டாண்டை சுற்றுவோம் அப்புறம் எங்க வீட்டுக்கு வரப்பெலாம் வெளியில் எதுனா ப பற்றி பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிக்கின்னு தான் இருப்போம் அதனால் எனக்கு இப்போ இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த மாரிலாம் எதுவும் இல்லை கமிட்ஸ்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட் ஆனதினால எதுவும் பண்ண முடியலை பசங்கள் கூட சுற்றும்போது எதுவும் தெரியலை இப்போஆனால் அதை நினைச்சு பார்க்கும்போது அந்த பருவம் எனக்கு பிடிச்சிருக்கு இப்ப மிஸ் பண்ணுறோமோன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு